எங்கள் மாவட்டத்தில் பொங்கல் தீபாவளி ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவோம் இதோட முக்கியத்துவம் என்னென்னா பொங்கல் வந்து தமிழோட பண்பாட்டை பாரம்பரியம் அதை வந்து செல்ப்ரேட் பண்ணுறக்காக கொண்டாடுவோம் தீபாவளி வந்து நரகாசுரனை கொன்றதுக்காக அந்த விழாவை நாங்கள் செலெப்ரேட் பண்ணுவோம் பொங்கல் வந்து தை மாதத்துல கொண்டாடுவோம் தீபாவளி வந்து நவம்பர் மாதத்துல கொண்டாடுவோம் நாங்கள் அப்போ அந்த நோம்பு நாளில் வந்து எங்கள் வீட்டில் எல்லாமே நேரத்தில் எழுந்திரிச்சி தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுப்போக எங்கள் ஊரில்யெல்லாம் பொங்கல் வெச்சுருப்பாங்க அவங்கெல்லாம் போய் அங்கே நாங்கள் ச சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்டு நாங்கள் அந்த நோம்பியை செலெப்ரேட் பண்ணுவோம்